பண்டிகைகளுக்கு வந்து சிலை செய்கிறதுனு பார்த்தோன்னா எங்கள் ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு தான் நாங்கள் சிலை செய்வோம் வெளியில் போயிட்டு சிலைய வாங்கிட்டு வந்து சாமி கும்பிடாம அதை நாங்கள் எங்கள் ஊர்லேயே எல்லோரும் ஒன்று சேர்ந்து பணம் போட்டு ஒரு அண்ணனை விட்டு சிலைய செய்ய சொல்லுவோம் அவங்க செய்யும் போது அவங்களுக்கு வந்து மண் எடுத்துட்டு வந்து கொடுக்குறது இல்லை பொருளெலாம் வாங்கி கொடுக்குறது இதல்லாம் பண்ணி அந்த அண்ணா வந்து சிலை செய்வாங்க அந்த சிலைய செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் நாங்கள் தான் போயிட்டு அதுக்கு பெயிண்டு அடிச்சு அலங்காரம் பண்ணுற வேலையெல்லாம் பார்ப்போம் அலங்காரம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதை சாமியை எடுத்துட்டு வந்து பிள்ளையார் கோயிலில் வச்சு அதை ஊர் சுற்றி வர வரைக்கும் ஒவ்வொரு வீடாக போயிட்டு ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட்டு திரும்ப கோயிலுக்கே வந்து வச்சுடுவோம் வச்சுட்டு வந்து மூணு நாளைக்கு சாமி வந்து பிள்ளையார் கோயிலில் தான் இருக்கும் அது மூடுஞ் மூணு நாள் முடிஞ்சத்துக்கப்பறம் மூணாவது நாள் வந்து தண்ணியில் போய்விட்டு சாமியை கரைத்துட்டு வந்துடுவோம் சிலைய செய்யும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த அண்ணன் செய்ய செய்ய பார்க்கவே ஆசையாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட தான் பெயிண்ட் அடிக்கல்லாம் சொல்லுவாங்க பெயிண்டுலாம் அடித்து அலங்காரம் பண்ணுற வேலையும் நாங்கள் தான் அதிகமாக பார்ப்போம் சாமிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பணி செய்ய ஒரு வாய்ப்பு கடைச்சிருக்கே அப்படின்டு ரொம்ப சந்தோஷமா அந்த வேலையை செய்வோம் சாமி எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே ஒரு மனது நிறைவு கொடுக்கும் அடுத்து எப்படா விநாயகர் சதுர்த்தி வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும்